முதயெல்லாம் விவசாயம் பண்ணுறதுனா அது வீட்டுக்கு வீட்டுக்கு விவசாயம் பண்ணுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை மாடு மாடால் தான் உழவு ஓட்டுவாங்க அது போய் மாறி போய் இப்போ டிராக்டர் வந்துடுச்சி டிராக்டர் தான் உழவு ஓட்டுது விலைவாசி எல்லாம் ஏறிப்போச்சின்றனால வீட்டுக்கே தான் அதிகமாக விவசாயம் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க கோழியும் விலை ஏறிப்போச்சு அதனால உழவு ஓட்டி நாற்று நட்டு கோழி கொழுத்து அது செய்கிற செலவுக்கு நம்ம அரிசியாகவே எடுத்துட்டு போகலான்னு நிறைய விவசாயிங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த இயற்கையாகவே எதுவுமே இப்போ எல்லாம் வர்றதில்லை எல்லாமே ரசாயனம் கலந்தது தான் அதனால் விவசாயம் மழை வர மாட்டேங்குது அதனால வந்து விவசாயமே யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க விவசாயம் பண்ணால் நம்ம கடன் வாங்கி பண்ணணும் மழை பேய்ஞ்சா தானே நமக்கு நல்லா வருமானம் அதில் வரும் இல்லாட்டி நம்ம நஷ்டப்பட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் போய்விடும் அப்படின்ட்டு விவசாயமே இது யாரும் விட்றாங்க பாரம்பரியத்தை வந்து யாருமே செய்கிறதில்ல